ரெட் டேக்ஸிங்களாங்க உங்கக்கிட்ட கார் வாடகைக்கு இருக்காங்க எத்தனை பேருங்களாங்க ஒரு நாலு பேர் போகிற மாதிரிங்கண்ணா ஒரு டேக்ஸி இருக்காங்க எங்கேங்களா வந்து எங்கே சும்மா ஹாலிடே அப்போ கொல்லிமலை போய்ட்டு வரதுதாங்க கொல்லிமலை அப்படியே கொல்லிமலை போய்ட்டுங்க சாமியை பார்த்து கும்பிட்டு அடுத்து ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போய்ட்டுங்க மாசிலா அருவிக்கு அப்படியே போய்டுங்க பனக்காடு வழியாக அப்படியே நம்ம வந்துடலாங்க இதுக்கு எவ்வளோ ஆகுங்க ம் ஒரு ஐயாயிரரூபா ஆகுமாங்ளா ஓகேங்க நால் பேர் கன்ஃபார்ம்ங்க ஆனால் இன்னும் ரெண்டு பேர் டவுட்லதாங்க இருக்காங்க அவங்க வரமாதிரி இருந்தாலும் உங்கக்கிட்ட ஆறு பேர் போகிற மாதிரி டேக்ஸி இருக்காங்க ம் ஓகேங்க ஆறு பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறாங்க அப்படி இல்லைனா நாலு பேர்தான் போகிற மாதிரி இருக்குதுங்க அப்படி அப்படி இல்லைனா ஆறு போகிற மாதிரினா அந்த அதுக்கு எவ்வளோங்க ஆகும் அதுக்கு ஆயருபா எக்ஸ்டா ஆகுமாங்க ம் சரிங்க அப்போ ஓகேங்க எப்போ போகணுனாங்க ஒரு இருபத்தி ரெண்டாந்தேதி போகணுங்க நீங்கள் எங்கே வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கணுனாங்க இங்கே டோல் கேட்டு நாமக்கல் டோல் கேட் இருக்குது இல்லைங்க அப்படியே அங்கே வந்திருங்க அங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும் ஒரு கிராமம் இருக்குதுங்க அந்த கிராமம் பேர் வந்து புலவர்பாளையோங்க அதுலேயிருந்து உள்ளாற ஒரு கோயில் இருக்குங்க முன்னாடி காளியம்மன் கோயில்னு இருக்குதுங்க அப்படியே உள்ளாற போனிங்கன்னா இன்னொரு விநாயகர் கோயில் இருக்குதுங்க அதுலேயிருந்து ஸ்டைட்டாக ஒரு ரோடு போய்ட்ருக்குங்க அப்படியே ஒரு ஐநூறு மீட்டருகிட்ட வந்திங்கனா ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க அந்த ஸ்கூல் அதுக்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குதுங்க அதுக்கப்பறம் ரைட் சைடு ஒரு மண் ரோடு போகுங்க மண் ரோட்டில ஒரு ஒரு நாலஞ்சு அதிலயே போனோம்னா ஒரு நாலஞ்சு வீடு தள்ளிதாங்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் வரும்போது அப்படியே வரும்போது அந்த இடத்துக்கு வந்திருங்க நாங்கள் கரெக்டா அங்கே வந்துடுறோம் இந்த அங்கே வந்து வண்டி ஏறிக்கிறோங்க போய்ட்டு வந்து அங்கேயே வந்து இறக்கிவுட்ருங்க எப்போ கிளம்பணும்மாங்க அது வந்துங்க ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்புணுங்க அங்கே ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இருக்கிற மாதிரி போகணுங்க போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணுங்க ஏங்க எல்லா எல்லா ஃபீஸும் அவ்வளோதானாங்க இல்லை எக்ஸ்ரா சார்ஜிகினா போடுவீங்களாங்க எக்ஸ்ரா சார்ஜ் எல்லாம் இல்லையாங்க சரி அப்போ ஓகேங்க இந்த இந்த டேக் இந்த இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க